ஆ ஆட்டோக்காரங்களா சவாரிக்கு கே நம்பர் இருந்துச்சு கேட்டுருந்தேன் சரஸ்வதி மகாலும் சிவகங்கை பூங்காவும் போகணும் ரெண்டுப் பேர் இல்லை க இப்போ ஏ இப்போ கிளம்புனா எட்டு ஒன்போது மணிக்குலாம் ரிட்டர்ன் ஆகணும் எவ்வளோ சார் ஆகும் மொத்தமாக வர ஒன் நவருக்கு ஹண்ட்ரேடா அப்போது மொத்தமாக இது மாதிரி ஆறு மணிக்கு கிளம்பணும்

ஒன்போது பத்து பத்து மணி பத்தரை ஆகும் இங்கே கொடைக்கானலு ரெண்டுப் பேர் தான் ரிட்டர்னு நாங்களே அதுலேயே வந்துருவோம் ஆ சிவகங்கை பூங்காவும் சரஸ்வதி மகாலும் கிட்டேக்கிட்டக்க தான் இருக்கும் ஆ வெயிட்டிங் சார்ஜி போடுவீங்களா ஓ சரி கொஞ்சம் குறச்சிக்க முடியாதா ஆ ஆ இது நீங்கள் எப்போ சார் ஃப்ரீயாக இருப்பீங்க இப்போ எத்தனை மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்

முன்னே பின்னே டைம் ஆனால் பரவாயில்ல இல்லைங்க சார் ஏன்னால் எத் எத்தனை மணிக்கு வரோம் என்னாங்கிறது தெரியாது ஓகே சார் ஓகே சார் நாங்ள் ஓல் ஓல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் இந்த நம்பர் தானே இல்லை சார் கன்ஃபார்ம் தான் இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நான் ஆ ஆ ஆ ஓ ஆ ஓகே சார் ஓகே இல்லைல்ல நாங்கள் ரிட்டர்ன் சவாரி இல்லாமல் இருக்காது நாங்களே அதிலே ரிட்டர்ன் வந்துடுறோம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லே விடுற மாதிரி கொஞ்சம் ரேட் மட்டும் பார்த்துக்கங்க ஓ ஓகே சார் நான் கால் பண்ணுறேன் வந்து பிக் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு மணி அஞ்சரைக்குலாம் கால் பண்ணிடுறேன் நானு அரை மணிநேரத்துக்கு முன்னாடியே ஓகே சார் இந்த நம்பருக்கே கால் பண்ணுறேன் ஓகேங்க சார் ரேட்டு மட்டும் குறச்சிக்கங்க